நான் இருக்கற சிறுமுகை ஏரியாவில் வந்து புக்ஸ் வந்து ஹோல் சேல் ரேட்டில் தான் விற்பாங்க அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால நான் எங்கள் அப்பா எல்லோருமே நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கற சேரன் புக் ஹவுஸில் தான் வாங்குவோம் அங்கே புக் வந்து ரேட் கம்மியாகவும் நம்ம கேக்கிற மாதிரி புக்ஸ் அங்கே நிறைய இருக்கும் பழைய புக்ஸ் கூட அவங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க ஸோ நான் வந்து என் காலேஜுக்கு தேவையான செமஸ்டர் புக்ஸு அப்புறம் ஜென்ட்ரல் நாலேஜுக்காக புக்ஸ் எல்லாம் நான் அங்கே தான் வாங்குவேன் அங்கே புக் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோருமே அங்கே தான் புக்ஸ் வாங்குவோம் இங்கே வந்து எங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டாக புக்ஸ் கிடையாது எல்லாம் ஹோல் சேல் ரேட்டில் தான் புக்ஸ் விற்பாங்க